ஆமாம்ங்க

சாப்பாடு ஆர்ட்ருங்களா ஆ எப்படி நான்வெஜ்ஜுங்களா வெஜ்ஜிடேரியனா நான்வெஜ்ஜுங்களா என்ன ப்ரோக்ராமு என்ன ப்ரோக்ராமுங்க மதிய சாப்பாடு வேணுங்களா அப்போ மதிய சாப்பாட்டுக்கு கறிக்குலம்பு சிக்கன் குலம்பு இருக்கு முட்டை அதான் உங்களுக்கு என்ன வேணுங்கறதை சொன்னிங்கன்னா ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் ஆ சரிங்க

ரசம் தயிறு ம் சரிங்க எத்தனை பேருக்குங்க ஐந்நூறு பேருக்கு ஐந்நூறு பேருக்கு இது மட்டன் இது பிரியாணி இது எல்லாம் வேணும் சரி சரிங்க ஒரு ஆளுக்கு இரநூத்தி ஐம்பதுரூபா வருங்க மொத்தம் ஐந்நூறு இன் டூ ஒரு ஒரு ஆறாயிர்ருவாய்க்கு மேலே வருங்க அது கணக்கு போட்டு சொல் பண்ணிக்கிலாங்க பண்ணிக்கிலாம் ஆ பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த ஊருங்க வாணி புத்தூர்லேருந்து பேசுறீங்க நம்ப மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கிங்களா ஆ நம்ப சேவையெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் விழாவ வந்து சிறப்பாக நடத்துங்க நாங்கள் ஆர்ட்ரு பண்ணி நாங்களே கொண்டு வந்து அங்கே டோர் டெலிவரி பண்ணிடுறோம் அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எதாவது குறை இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நிறையிருந்தா எல்லாத்துக்கிட்டையும் சொன்னிங்கன்னா எங்களுடைய மெஸ்ஸு ஆ சரிங்க சரிங்க இல்லை அது ஃபோன் மூலியமாகவே அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சேவை செய்யுறதுக்கு ஆளுகளையும் அனுப்பிச்சுடுவோம் நீங்கள் பரிமாற்றதுக்கு உணவு பரிமாற்றதுக்கு உங்களுக்கு பாத்திரம் இப்போ எல்லாமே வண்டியில் வச்சு அங்கே இருப்பிடம் தேடி கொண்டுவந்து நாங்கள் அங்கே வச்சிவிடுவோம் அந்த சேவையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு அதற்கு சார்ஜெல்லாம் வாங்க மாட்டோம் சரி சரிங்க சரிங்க